உள்ளூர் வணிகங்களுக்கு சுற்றுலா எப்படி உதவி செய்யுதுன்னா இப்போ வர்ற பக்தர்களுக்கு வழிகாட்டியாக வேலை செய்கிறதுனால நிறைய பேருத்துக்கு வேலை கிடைக்குது கோவில் இருக்கிற போஷகர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்குது பூஜைப் பொருள்கள் விற்கிறவுங்களுக்கு வருவாய் கிடைக்குது ஆட்டோ டாக்ஸி டிராவல்ஸு இந்த மாதிரி மோட்டார் வாகனங்கள் வச்சுருக்குறவுங்களுக்கு வெளியூர் பயணிகள் மூலமாக வருவாய் கிடைக்குது சுற் குற்றாலம் மாதிரியான இடங்களில் வீடுகள் கட்டி வைக்கின்றது மூலமாக நிறைய பேருத்துக்கு வருமானம் கிடைக்குது சுற்றுலா இந்த மாதிரி பல பேருத்துக்கு பல தொழில்களில் வருமானத்தை கொடுக்குது அதனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மரியாதையாக நடத்தினா நாம் இருக்கிற ஊருக்கு சுற்றுலா பயணிகளோடய வருகையும் அதிகரிக்கும் அது நம்ம ஊருக்கு வருமானத்தையும் அதிகமாக கொடுக்கும்